இளைஞர்கள் வந்து இன்றைக்கு படித்த இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்காங்க எல்லோருமே படிப்பில் அதிகமான ஆர்வத்தை செலுத்துகிறாங்க எல்லோரும் வந்து நிறையா படித்து நல்ல வேலை கிடைக்கணுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து உழைக்கிறாங்க ஆனால் அதுக்கேற்ற வேலை கிடைக்க மாட்டைங்கிது நம்ம இந்தியாவில் ஏன்னால் இங்கே மக்கள்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற வேலைவாய்ப்புகள் இங்கே கிடையாது வேலைவாய்ப்புகள் அதிகமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் கையில் தான் இருக்குது அது அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க துறையில் அரசுத்துறையில் வேலை பார்க்குறவங்களுடைய வயதை வந்து கம்மி பண்ணிகிட்டு இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தேடிக்கொடுத்தா வயதானவர்களுக்கும் பென்ஷன் மூலமாக பணம் கிடைக்கும் இளைய இளைஞர் சமூதாயம்றது சமுதாயத்தினருக்கும் சீக்கிரமாகவே வேலை கிடைக்கும் இவங்களுக்கு சின்ன வயசுங்கிறதுனால இவங்கக்கிட்டேருந்து அதிக பளு வேலைப்பளுக்கான ஆற்றல் இருக்குது வயதானவர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லாதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற வே வேலை வந்து நம்மளால் நல்லா வாங்க முடியாது அவங்கள வந்து வய ஓய்வு கட்டாய ஓய்வு கொடுத்துட்டு அவங்களுக்கு பென்ஷனு கொடுத்தா இளைய சமுதாயத்தினருக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்தமாதிரி ஆச்சு இவங்களுக்கு பென்ஷன் வந்தமாதிரியும் ஆச்சு இவங்கக்கிட்ட இருந்து நல்ல வேலை வாங்கிக்கிட்டால் நம்மளுடைய நாடும் நல்ல முன்னேறும் சமுதாயமும் நல்ல நிலமைக்கு வரும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கும்